ஹலோ சொல்லுங்கம்மா நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படிம்மா இருக்கீங்க

ஓகே

சரிம்மா எத்தனை மணியில் இருந்தும்மா

நீங்கள் லெமன் ஜூஸில் சால்ட்டும் சுகரும் போட்டு குடிச்சிருக்கலாமில்லங்க ஓகே லெ எலுமிச்சம் பழத்த ரெண்டாக அறுத்து அதில் வந்து சால்ட்டும் சுகரும் லைட் லைட்டாக போட்டு நீங்கள் குடித்து பாருங்கள் அதை அப்படி செட் ஆகலன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா அது செட் ஆகிடும் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் எதுன்னால் கடையில் கடை இருந்தால் ஜாமுன் எதுனா வாங்கி சாப்பிடுங்க அப்படி ரொம்ப வயிறு வலிக்கிறதாக இருந்தால் மட்டும் ஹாஸ்பிடல் வாங்க அடிக்கடி எல்லாம் ஹாஸ்பிடல் வராதீங்க ஓகேங்களா நீங்கள் குடிச்சு பாருங்கள் செட் ஆகிடும் அப்படி வயிறு வலிக்குது வாமிட்டிங் இருக்குது அப்படி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னால் நீங்கள் லெமன் சாப்பிட்டு பாருங்கள் செட் ஆகிடும் இல்லை இல்லை தண்ணி ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சுக்கோங்க சுகர் ஒரு டீஸ்பூன்னால் ஆஃப் டீ ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க அப்படி போட்டு குடிச்சீங்கன்னால் தான் நல்லாயிருக்கும்

ம் ஆ அப்படி ஆ சரிங்க சரிங்கம்மா நீங்கள் செட் ஆகலன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிடல் வரிங்களா ஹாஸ் ஹாஸ்பிடல் இல்லை முடியிலைன்னா நீங்கள் பக்கத்துலேயே எங்கன்னால் ஜாமுன் அந்த மாதிரி எதுனா வாங்கி சாப்பிடுங்க இல்லைன்னா பன்னு அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கம்மா

ம் சரிங்க சரிம்மா சரி ஆ சரிம்மா